ஹலோ ஆ ஆ வாங்கம்மா ஆ சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்க ஆ சரிம்மா ஆ ஆ ஓகேமா ஆ அக்கவுன்ஸ்சு பயாலஜி கம்ப்யூட்ரு சயின்ஸ் ஆ எங்கள்

ஆ ஆ உண்டுமா ஆ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டுமா ஆ மண்டே வர சொல்லுங்கமா ஆ ஃபீஸ் வந்து ஒன் லேக் வருமா உங்கள் பையன் என்ன மார்க்மா உங்க பையன் என்ன மார்க்கு ஆ டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டு எய்ட்டி எய்ட்டி தெளசண்ட் கட்டினா போதுமா ஆ ஹாஸ்ட்டல் ஃபெசிலிட்டி எல்லாம் சேர்த்துதாமா எய்ட்டி தெளசண்ட் ஆ மத்தியானம் லஞ்ச் டைமில் பேசலாம்மா ஆ பையனுக்கு யூனிஃபார்ம் ஷூவெலாம் இங்கே ஸ்கூலிலே கொடுத்துருவோம்மா நீங்கள் அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும் அதுக்கு எல்லாம் சேர்த்துதான் மேம் அதில் ஆ ஆ ஃபோட்டோ ஆதார் கார்டு ஆ மார்க் ஷீட்டு டிசி எடுத்துகிட்டு வாங்கம்மா

ஆ ஓகேமா டென் ஓ கிளாக் வந்துருங்க ம் ஆ தேங்க் யூ